ஹலோ ஊபர் ஆட்டோவா என்ன சார் நான் ஒன் ஹவராக வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன் இன்னும் நீங்கள் வரவே இல்லை எனக்கு ரொம்ப டைம் ஆகிடுச்சி ஒன் ஹவர் டிலே ஆகிடுச்சி என்னோட ஒர்க் வந்து எனக்கு இப்போ ரொம்ப கஷ்டமாக இருக்கும் போல் உங்களால் நான் வந்து ஒன் ஹவர் முன்னாடியே போக வேண்டியது இப்போது உங்களால் எனக்கு லேட் ஆகிடுச்சி நான் வேறு ஏதாவது அரேஞ் பண்ணிக்கிறேன் எனக்கு வந்து உங்கள் உங்கள் கேப் வேண்ணாம் நான் கேன்சல் பண்ணிக்கிறேன் இல்லை சார் பரவாயில்லை இருக்கட்டும் இல்லை ஆல்ரெடி ஒன் ஹவர் நீங்கள் டிலே பண்ணிவிட்டீங்க அதுக்கப்புறமும் நான் உங்கள் கேப்க்காக வெயிட் பண்ணுற மாதிரி இல்லை நான் பக்கத்திலே வேறு ஏதாவது அரேஞ் பண்ணிக்கிறேன் ஓகே சார் தேங்க்யூ கேன்சல் இது பண்ணிடுங்க சார்